எதிர்காலத்தில் வந்து இப்போ நான் ஒரு ஆக்டராகும்னு நான் நினைக்கிறேங்க அதாவது இப்போ வந்து சின்ன வயசில் அதுதான் இப்போ எனக்கு வந்து ஓடிகிட்ருக்குது ஒரு நல்ல ஒரு ஆக்டர் ஆகணும் அந்த மாதிரி தான் ஓடிகிட்ருக்குது சின்ன வயசிலேருந்து ஒ ஒரு ஒன்றாவது இப்போ வந்து கொரோனா டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான் டென்த்தோ டென்த்து தான் நினைக்கிறேன் டென்த்து படிக்கும் போது கொரோனா டைம் அப்போ தான் லாக்டவுனெலாம் போட்டாங்க அப்போ என்ன பண்ணிணேன் ஃபுல்லாகவே டிவி தான் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் ஸ்கூலும் மூடிவிட்டாங்க எல்லாம் வேலையும் எதுவும் இல்லை அப்புறம் என்ன பண்ணத் தெரியாமல் நான் போய் சினிமாவது பார்க்கலான்னு தான் பார்த்தா ஒரு ட்ரீமே வந்துச்சு ஒரு நல்ல ஒரு ஆக்டர் ஆகிடலாம் அந்த மாதிரி வந்துச்சு சரி ஆக்டர் ஆகணுன்னால் அதுக்கு டான்ஸ் ஆடணும் அப்படி சொல்கிறாங்க அதுதான் பண்ணணும் பட் எனக்கு டான்ஸும் சரியாக வராது சரி என்னடா பண்ணட்டும் இருந்தேன் நான் பாட்டுக்கு டயலாக்கும் பேச வராது சரி நான் மட்டும் வீட்டில் போய் கம்மியாக அப்படியே வீட்டில் கொஞ்சம் கேட்டுப் பார்த்தேன் இது மாதிரி பண்ணட்டுமானு அவங்களும் சரி ஓகே பண்ணு சொல்லிட்டாங்க ச சும்மா விளையாட்டுக்குத் தான் அதை கேட்டேன் பட் அவங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க எடுத்து அப்புறம் அப்போ நான் ஆரம்பித்தேன் அப்புறம் ஒரு டான்ஸுக்கு என்ன பண்ணுறது ஒரு டயலாக் கூட அடிக்கடி பேசி பழகிட்டேன் ஆனால் டான்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில ஸோ ஓகே நான் பாட்டுக்கு சும்மா அந்த யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு இது மாதிரில்லாம் க்ளாஸ்செலாம் இருக்கும் சும்மா அவனே யூடியூப் சேனல் வச்சுருப்பாங்க டான்ஸ் க்ளாஸ்செலாம் அந்த மாதிரி நானே போட்டு போட்டு டான்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன் சரி ஓகே நானே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டுருப்பேன் எல்லாமே ஓகே ஆகிடுச்சு அதுக்கப்புறமும் இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்செலாம் எடுத்துப் போடுவாங்களே அது மாதிரி நானும் எடுத்துப் போட்டுகிட்டுருந்தேன் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்ஸு அப்புறம் போஸ்ட்டு இந்த மாதிரிலாம் எடுத்து போட்டுகிட்டுருந்தேன் ஆனால் அவ்வளோவா ரீச் ஆகலை ஸோ ஓகே அப்படியே டென்த்து முடிச்சாச்சு டென்த்து முடித்து லாக் டவுன் வந்துச்சு அப்புறம் லெவல்த்து லெவல்த்து போய் நல்லா கொஞ்சம் ஸ்கூலில் அப்போ ஃபேமஸ் ஆகிட்டேன் ஒரு டான்ஸ்செலாம் ஆடுகிற மாதிரி அப்புறமா நான் டுவெல்த்து படிக்கும் போது ஒரு காலேஜில் வந்து இது ச்சீ இது ஸ்கூலிலேருந்து சொன்னாங்க ஒரு இடத்துக்கு டான்ஸ் ஆடுவோம் கூப்பிட்றாங்க அந்த மாதிரி நான் வந்து போகலை பயமாக இருந்துச்சு ஏன்னால் ஃபஸ்ட் டைம் சும்மா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எடுத்து போட்டிருந்தேன் அதுக்கப்புறமா டுவெல்த்து படிக்கும் போது கூப்பிட்றாங்க சரி எனக்கு பயமாகிடுச்சி ஸோ நான் வரலன்னு சொல்லிட்டேன் ஸோ வரலன்னு சொன்னதுக்கப்புறமா டான்ஸு லைட்டாக தான் ஆட வரும் அப்புறமா காலேஜ் வந்து சேர்ந்தேன் அது காலேஜ் சேர்ந்தாச்சு லைட் டான்ஸ் வந்து லைட்டாக தான் ஆட வரும் சரி டான்ஸ் க்ளாஸ் போகலாமான்னு யோசித்தேன் ஸோ யோசிக்கும் போது வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா வேணாம் படி அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே படிக்க ஆரம்பிச்சுட்டேன் சரி ஆரம்பிக்கும் போது காலேஜு இது ஃப்ரெஸ்ஸர்ஸ் பார்ட்டி அப்படி நாங்கள் புதுசாக சேர்ந்தப்ப ஃப்ரெஸ்ஸர்ஸ் பார்ட்டி வச்சுருந்தாங்க காலேஜில் சரி அதுக்கு வந்து ஒரு டான்ஸு அப்போ அப்படியே சரி ஆடலான்னு தோணுச்சு ஆனால் இப்போ அப்போ வந்து இப்போ கொஞ்சம் ஸ்கூல் படிக்கும் போது இப்போ காலேஜ் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டேன் டான்ஸ்சில் ஸோ ஓகே அப்படினு டான்ஸ் ஆடிகிட்டுருக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு சினிமாவும் கொஞ்சம் ஆக்ட்டிங் ஆகுறது ஆடிஷன் கொஞ்சம் அட்டெண்ட் பண்லான்னு ரெண்டு சைடுமே பாத்துட்டுருந்தேன் இன்னொரு சைட் படிப்பு இதயும் கொஞ்சம் பாத்துட்டுருந்தேன் ஸோ ஓகே டான்ஸ் ஆடியாச்சு நல்லபடி காலேஜுலேயும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகியாச்சு அடுத்தமா இப்போ பொங்கல் ஃபங்க்ஷன் வந்துச்சு அதுக்கும் அப்படியே டான்ஸ் ஆடினேன் அதுக்கும் டான்ஸ் ஆடினேன் அப்புறம் இது அதுலேயும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகியாச்சு அப்புறம் வேறு அப்படியே ஆகி ஆகி இப்போ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸும் போட்டு நல்ல ஒரு பெருசாக பெரிய ஆளாக இப்போ வளர்ந்து வந்துவிட்டேன் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கனவுன்னால் சினிமா தான் ஸோ சினிமாவில் சேர்கிறக்காக தான் ட்ரை பண்ணிணேன் பட் என்னை பார்த்தா டான்ஸு இந்த போக்கிலேயே தான் போய்கிட்டுருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவும் ஒரு சைடு பார்த்துட்ருக்கேன் டான்ஸையும் பார்த்துட்டுக்குறேன் அவ்வளோ தாங்க இதுதாங்க என் ட்ரீமு